ஹலோ செல்வி கேக் சென்டர் சார் எனக்கு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கேக் வேணும் சார் வந்து ஏழாம்தேதி வேணும் சார் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சார் கேக் ப்ரைஸ் வந்து ஒரு சிக்ஸ் தௌசன்ட் ப்ரைஸில் வேணும் சார் சொல்லுங்கள் சார் எனக்கு வெண்ணிலா ஃபிளேவரில் ஒரு பத்து ம் நவீன் சார் ம் ம் நாலு எட்டு இரண்டாயிரத்து ஆறுன்னு போட்டுங்க சார் போக்ஸ் டிசைன் சார் ஹார்ட் டிசைனில் சார் ஹார்ட் டிசைன்

ஆ ஓகே சார் சார் ஈவ்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் சார் அட்வான்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டுக்கோங்க சார் ஓகே சார் தௌசன்ட் போட்டுருவீங்க சார் சார் வீட்டை அதுமாதிரி